ஆ ஃபோட்டோக்ராஃபர்ங்களா ஆ ஆ நான் வந்து நெய்வேலிலேருந்து சாம்பசிவம் பேசுறேன்

என் பையனுக்கு மேரேஜு இந்த ப்ரீ ப்ரீஷூட் எடுக்கணும் தை மாதம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அது நீங்கள் ஆ அது என்ன நீங்கள் என்ன அடுத்த மாதம் வந்து இருபதாந்தேதி ஃப்ரீயாக இருக்கிங்களா தை கடைசில வரும் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் என்ன கடற்கரை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போங்க கோயில் எடுங்கள் ஆ அது மாதிரி அப்புறம் சன்லைட் எடுங்கள் இது மாதிரிலாம் நல்லா சிறப்பாக இருக்கணும் எனக்கு இந்த ஒரே பையன் அவன் கல்யாணம் சிறப்பாக இருக்கணும் அவனுடைய இந்த ப்ரீஷூட்டு அற்புதமாக வரணும் அது நீங்கள் ஜிஎஸ்கே நல்லா பண்ணுவிங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னால் நீங்கள் என் ப என்னோடய ஃப்ரெண்டோடய பையனுக்கு பண்ணியிருக்கிங்க நல்லா இருக்குது அதனால் உங்கள் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன்

ஆ மறுபடி மகி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் என்ன பண்றிங்கன்னால் இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு ஞாயித்துக்கெழம ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வாங்க ஆ ரேட் என்ன என்ன எவ்வளோ ஏதுன்னு பேசிவிட்டு உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் குடுத்தடுறேன் ஓகேங்களா ஓகேங்களா ஓகே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வச்சுடட்டுங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே நேரில் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஆ தேங்க்ஸ்